ஹலோ ஆ ஆ ஆ வணக்கம்மா நான் நூலகத்தில் நூலகத்தில் சேர நினைக்கிறேங்க ஆமாம் எனக்கு புக்ஸெல்லாம் கொஞ்சம் நெ கொஞ்சம் நிறைய வேணும்

சரிம்மா சரி சேர்கிறோம்மா சேர்கிறோம்மா புக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கலாங்களா ஆ செய்தி செய்திதாளெல்லாம் கிடைக்குங்களா நியூஸ் பேப்பரெல்லாம்

ம் சரிங்கம்மா ம் சரிங்கம்மா உங்கள் மெம்பரில் சேர்ந்துக்குறேங்க அப்புறம் எனக்கு நிறைய புக்கு கொடுங்களேன் தேவையான நான் கேட்குற புக்கை கொடுங்களேன்

ஆ சரிங்க ஓ சரி சரிம்மா நான் வே வேணுங்கிற புக்கை எடுத்துகிட்டு போய்விட்டு நீங்கள் சொல்கிற டைம் குள்ளே நான் கொண்டாந்து கொடுத்துட்றேங்க ஹலோ சரி நான் நான் எனக்கு கேட்குற புக் கொடுத்